பதிமூன்று ஆறு ரெண்டாயிரத்தி பதினொன்று இருபத்தி எட்டு எட்டு இரண்டாயிரத்தி பதினைந்து இருபத்தி ஒன்பது ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்று முப்பது மூன்று இரண்டாயிரத்தி மூன்று பதிமூணு இரண்டு இரண்டாயிரத்தி இரண்டு